நான் வந்து பால் சொசைட்டியில வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடு பால் கறக்கறது எடுத்துட்டுப் போய் கொடுக்கறது விற்கறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டுருந்தேன் இப்போ வந்து என்னடானா நான் வந்து அந்த பால் சொசைட்டி வேலையை விட்டுவிட்டு செக்யூரிட்டி வேலைக்கு வந்துருக்கிறேன் அப்படி பார்க்கும் போது செக்யூரிட்டி வேலை செய்யும் போது மொதல்லாம் பாத்திங்கன்னா வெறுமனே கையால்தான் கையெழுத்துப் போடுவோம் இப்போ வந்து அது ஆஷஸ் அப்படின்னு ஒன்று வச்சு பஞ்சிங் மிஷின் வச்சு கையெழுத் கைரேகை வைக்க சொல்றாங்க மறுபடியும் வாக்கி டாக்கி கொடுத்து அதன் மூலம் எங்கிருந்து எங்கே இருக்கறாங்க என்ன அப்படின்ற தகவலை பெறதுக்கு போ ஃபோன் பண்ணி கேப்பாங்க கூப்பிடுவாங்க நானும் அதன் மூலயமா எங்க என்னென்ற பதில் சொல்லுவேன் அப்படி தான் என்னோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அதனால் இப்போ வந்து நான் வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு வரேன்